மழைக்காலத்துல வந்து அதிகமாக பயிர் பண்ணுறது எல்லாம் எல்லாமே ப பயிர் பண்ணலாம் நெல் கரும்பு இதெல்லாம் மழைக்கு தாங்கி வரக்கூடியது ஆனால் இதை வந்து மரவள்ளி குச்சி குச்சி வந்து மழைக்காலத்துக்கு தாங்காது அதிகமாக மழை ஊற்று ஊறுச்சின்னால் குச்சியெல்லாம் செத்துடும் அதனால் எட்டுமாதத்து பயிர்னால் மழைக்காலம் வரங்காட்டியும் பிடுங்குறமாரி அதை பிடுங்கி எடுத்து அறுவடை செய்கிறமாரி நாம் குச்சி வைக்கணும் புரட்டாசி ஆவணி இந்த டைம்லயே நம்ம அறுவடை செஞ்சிடணும் மரவள்ளியை பொறுத்தவரைக்கும் ஆனால் வெங்காயம் வந்து மழைக்காலத்துல வச்சோம்னால் அது தாங்குகிறதுக்கு சிரமம் அதேமாதிரி பனிக்கும் பனிக்காலத்திலையும் எல்லா நோவு நிறையா வரும் அது வந்து வெங்காயத்தை பொறுத்தவரைக்கும் அந்தமாதிரி அதனால் கார்த்திகை மாதம் வந்து வெங்காயம் வைக்கிறது கொஞ்சம் கார்த்திகை மார்கழி தை எல்லாம் என்னது தக்காளி வந்து மிளகாவ பொறுத்தவரைக்கும் ஆடி ஆவணியிலேயே மிளகாயெல்லாம் வச்சிடணும் அப்போது வந்து நல்லா தளைச்சல் கொடுத்து தளைஞ்சி வந்ததுன்னா மழைக்காலத்துக்கி நல்லா அருமையான காய்கறி காய் வந்து நிறையா வரும் மிளகாய்ய பொறுத்தவரைக்கும் ஆடிப்பட்டம் அருமையான பட்டம் மற்றபடி கடலையெல்லாம் வைகாசியிலியே வைகாசியிலியே நான் வைகாசி கடசிக்கு போடணும் ஆனியில முளைக்குறமாரி போடணும் அப்போதான் களை வந்து ரொம்ப கம்மியாகவரும் இல்லை மழைக்காலத்துல போட்டோம்னால் களை அதிகமாக போயிடும் களை வெட்ட ரொம்ப சிரமம்மா போயிடும் அதுவும் மழை பெய்யும் போது செடி களை மழை அதிகமாக பெய்யிறப்ப நல்லா படர்ந்திருக்கும்போது களையெல்லாம் அடிபட்டுடும் கடலையை பொறுத்தவரைக்கும் அந்தமாதிரி நெல்லுக்கு வந்து பிரச்சனை இல்லை நெல்தான் மழைக்காலத்துக்கே அருமையாக வரும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் மழைக்காலத்துக்கு வந்து நெல் வந்து பூப்பூக்கிற ஸ்டேஜ்க்கு முந்தி மழைக்காலத்துக்கு முந்தியே பூ வந்துடணும் பொட வந்துடணும் இல்லைன்னா கருவக மழையில் நனஞ்சி பதுரா போயிடும் இந்தமாதிரி நெல்லை பொறுத்தவரைக்கும் அந்தமாதிரி கரும்பு பிரச்சனை இல்லை எவ்வளோ தண்ணி விட்டாலும் கரும்பு அருமையாக வரும் கரும்பு மழைக்கு தாங்கும் ஆனால் தண்ணி வந்து அதிகமாக தேவைப்படுற பயிறு கரும்பு வாழை அதேமாதிரிதான் இது ரெண்டும் பருத்தியும் அதேமாதிரி தான் பருத்தி பொறுத்தவரைக்கும் நம்ம மழைக்காலத்தில் வெடிப்பு வர்ற மாதிரிதான் நம்ம பருத்தி பயிரிடணும் அப்போதான் பருத்தி நிலையாக நல்ல பஞ்சி தரமான பஞ்சாக கொண்டுவரமுடியும் புழுவதே புழு அதிகம் உழுவாது மருந்தடிக்கிற செலவு நமக்கு ரொம்ப கம்மி நல்லா பஞ்சும் நல்லா வெள்ளை வெள்ளையேருனு நல்லா பாலிஷ்ஷான அருமையான பஞ்சாக நாம் எடுக்கமுடியும் மாசியில வந்து வெடிப்பு வர்றமாதிரி தை மாசியில பஞ்சி வெடிப்பு வர்றமாதிரி நம்ம பருத்தி பயிரிடணும் மற்றபடி எல்லா எல்லா பயிரும் அந்தமாதிரிதான் ஆனால் வெயிலுக்கு வந்து அதிக தாங்காத பயிறு வெய்யக்காலத்தில் அதிகமாக தாங்காத பயிறு வெய்ல்க்காலத்து வெயில்ல அப்புறம் கோடை வெயிலுக்கு எல்லா பயிறுமே வாடத்தான் செய்யும் எல்லாமே வெயிலுக்கு தாங்காது கரெக்டாக மழை தண்ணி கரெக்டாக பராமரிக்கணும் இப்போ வந்து நிறையா சொட்டு நீர் வந்ததனால தண்ணி ரொம்ப சிக்கனம் எல்லா ஒரு ஏக்கர் பயிர் செய்கிறது நாம் நாலஞ்சு ஏக்கர் பயிர் செய்கிற மாதிரி நாலு ஏக்கர் பயிர் இது பண்ணுறமாரி சொட்டு நீர் நிறையா கொண்டு வந்துட்டாங்க மானாவாரிலே நம்ம பயிரிடுகிற அளவுக்கு வந்துருச்சு தோட்ட பயிருங்கிறது எல்லா பகுதியிலே கொண்டு வர்றமாதிரி இப்போ அரசு எல்லா தீவிரம் சொட்டு நீருக்குதான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இப்போ கூட எனக்கு மெசேஜ் அதுதான் வந்திருக்குது எல்லாமே சொட்டுநீர் தேவைப்பட்றவங்க இப்போ அனுப்ப சொல்லிதான் விஸ்வா அக்ரி போ மெசேஜ் அம்ச்சிவிட்டுருக்காப்புல அந்தமாதிரி பல எல்லா பயிருக்குமே இப்போ சொட்டுநீர் வந்துருச்சு இதுக்குதான் இல்லை தென்னைக்கு வந்து தண்ணி அதிகம் தேவைப்படும் தென்னை வந்து கரெக்டாக போடுறப்ப நாலு நாளைக்கு ஒரு தடவையாவது தண்ணிவிட்டு கரெக்டாக பராமரிக்கணும் வண்டு விழுவாத பார்த்துக்குணும் இந்தமாதிரி நோயெல்லாம் தாக்காத அளவுக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம்னா தென்னை ஒரு அருமையான ஒரு நல்ல பலன்க்கூடிய ஒரு பயிறு தென்னைமரத்து பொறுத்தவரைக்கும் நல்லா காப்பு வந்துதுன்னால் இன்றைக்கு மரம் ஆயிரத்தி இரநூறுவா முந்நூறுருபாய்க்கு எடுத்துக்கிறாங்க அதுவும் வந்து சிரமம் இல்லாத வேலை மற்றதெல்லாம் கூட அறுவடை செய்யணும் அடிக்கணும் ஒதை பல பிரச்சனை ஆனால் இதுக்கு வந்து தென்னை வளர்த்திட்டம்னா நமக்கு ஒரு நல்ல விவசாயிக்கு வந்து ஒரு பக்கபலம் மாதிரி ஒரு தென்னை